ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா காசு தருவாங்க ஓட்டை காசு தம்புடி காசுன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக காசு தருவாங்க அதுக்கு நான் தின்பண்டம் வாங்கமாட்டேன் ஸ்டாம்பு வாங்கி எங்கள் ஸ்கூல் வாத்தியார் சேமித்து வைன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் அன்னைக்கே எங்களுக்கு அட்டையை தருவாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அட்டையில் நாங்கள் ஒவ்வொரு காசுக்கு ஒவ்வொரு ஸ்டாம்பு தருவாங்க அந்த ஸ்டாம்பை வச்சு நாங்கள் அதில் ஒட்டி எவ்வளவு அமவுண்டு சேரும்னு சொல்லி ஆளுக்கு ஆளுக்கு இது ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு சேந்திருக்குது உனக்கு அவ்வளோ சேந்திருக்குன்னு யார்க்கு அதிகமாக சேந்திருக்குமோ அதை பார்த்து நாங்கள் ஒரு சந்தோஷப்பட்டு மூணணா காசு காலணா காசு ஓட்டை காசு தம்புசு அத்தனைக்கும் நாங்கள் ஸ்டாம்பு தான் வாங்கி ஒட்டினா தின்டபம் தின்பண்டம் எதுவும் நாங்கள் வாங்கலை அதேமாதிரி கூழாங்கற்கள் கூழாங்கல்லுன்னா நாங்கள் காட்டுக்கு விளையாட போக வரக் கிழங்கெல்லாம் பொறுக்க போவோம் அப்போ கலராக கல் கிடைக்கும் அதை எடுத்து உள்ளார இப்படிக்க வெயிலில் பார்த்தா சிகப்பு கலரு பச்சை கலரு இந்தமாதிரி ஒளிவட்டமாக தெரியும் இது அதிசயமா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை வீட்டில் கொண்டு வந்து காமிப்போம் அதை பார்த்து எங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள் பிள்ளைகள் இப்போவே இத்தனை அறிவாளியாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்பட்டு அது என்னாங்கன்னு ஒரு மரப்பெட்டியில வச்சு மூடி வச்சிடுவோம் அப்புறம் அது சேகரித்த பிறகு இது எங்கள் பாட்டி தாத்தா சொல்வாங்க இது பெரிய ஒரு பொக்கிஷம்மா இது நீ பத்திரமா பாதுகாத்து வச்சிக்கப்பா யார் கேட்டாலும் கொடுத்துடாதே அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான்